அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து மூணு நாலு ஏழு ரெண்டாயிரத்து எட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்து அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து எட்டு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து பத்து